உடல் எடையை உடல் எடையை அதிகரிக்க முயற்சிப்பவர்கள் பார்த்தீங்கன்னக்கா கிராமத்தில் வந்து நிறைய வழிகள் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பு கேழ்வரகு மக்காசோளம் போன்ற விஷயங்கள வந்து அதிகமாக பயன்படுத்தணும் நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் அதில் பார்த்தீங்கன்னா இப்போது குறிப்பாக வாழைக்காய் வாழைதண்டு வாழைப்பூ போன்ற விஷயங்களுக்கு வந்து பெரும்பாலும் நல்ல ஒரு பயனை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீர்ச்சத்து உள்ள பொருட்களை அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்ம உடல் எடை வந்து அதிகரிக்கிறத்துக்கு வாய்ப்பு இருக்காது அதனால அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அங்கன்வாடியில் கொடுக்கக்கூடிய சத்து மாவுக்கள் இந்த சத்து மாவுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவரை வந்து அதிகப்படுத்தும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ உடல் எடையை வந்து அதிகரிக்கிறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் இதில் வந்து முழுமையாக நம்ம என்னென்னு கேட்டிங்கனால் ரெகுலர் ஆக்ட்டிவிட்டிஸ் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் மற்ற விஷயங்கள் வந்து கரெக்ட்டாக செஞ்சுகிட்டு இருந்தோம்ன்னால்வே போதும் உடல் எடை வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டால் மட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் மற்ற விஷயங்கள் எக்ஸ்டர்னலாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த காய்கறிகள் காய்கறிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நீர் சத்துகள் காய்கறியில் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி நீர்ச்சத்து காய்கறிகளை வந்து அதிகமாக நம்ம அவாய்ட் பண்ணணும் அதில் வந்து நிறைய நார்ச்சத்து உள்ள காய்கறிகளை நம்ம சாப்பிட்டோம் மட்டும்தான் நம்மளுக்கு உடல் எடை அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் இருக்குது